ஹலோ ஹலோ மேம் எனக்கு வந்து கரண்ட் எலக்ட்ரிக்சிட்டி வேணும் மேம் நாங்கள் வந்து இப்போ தான் ஒரு புது வீடு கட்டியிருக்கோம் வேலூரில் இங்கே வந்து பக்கத்தில் வீடுலாம் இல்லை மேம் ஸோ நாங்கள் கொஞ்சம் உள்ளே இருக்கோம் எங்களுக்கு கரண்ட் சப்ளை நீங்கள் கொடுக்குறீங்களா மேம் அதுக்கு என்ன மாதிரி சர்டிஃபிகேட்டுலாம் வேணும் மேம் ஆ ஓகே மேம் இங்கே வேறு ஏதாச்சும் ஏன்னா நாங்கள் வந்து உள்ளே இருக்கோம் மேம் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல ஆனால் இங்கே பக்கத்தில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் டைரக்டா வந்து இபி ஆஃபீஸ் போகணும் அப்டின்னு சொன்னாங்க நான் அவங்கக்கிட்டே வந்து நம்பர் வாங்கிதான் மேம் உங்களுக்கு கால் பண்ணேன் வேறு எதுவும் தேவை இல்லையா மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஏன்னா மீட்டர் வந்து எவ்வளோ இருந்தாலும் ஓகே தான் மேம் எயிட் ஹண்ட்ரடு தௌசண்னு டூ தௌசண்ட் இருந்தால் கூட ஓகே தான் மேம் ஏன்னா இங்கே வந்து ரொம்ப உள்ளே இருக்கோம் ஸோ எங்களுக்கு எலக்ட்ரிக்சிட்டி வந்து கிடைச்சாவே போதும் மேம் நாளைக்கே எங்களுக்கு வேணும் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே தான் மேம் ஆனால் வந்து நாளைக்கு எங்களுக்கு செட் பண்ணிவிடுங்க ஏன்னா நாளான்னைக்கு நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவோம் ஸோ அதுக்காக தான் எனக்கு நாளைக்கே வேணும் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்